எங்கள் பகுதியில் பாரம்பரிய விளையாட்டுன்னா நாங்கள் கிரிக்கெட் விளாடுவோம் இதுமாதிரி கில்லி கில்லி தாண்டுதல் ஆடுபுலி ஆட்டம் இந்தமாதிரி ஆட்டம்லாம் ஆடுவோம் எதா பங்க்ஷன் பண்டிகை ஊர் பண்டிகை அந்தமாதிரி வந்துச்சுன்னா பொங்கல் தீபாவளி அந்தமாதிரி பண்டிகை வந்துச்சினா கோலாட்டம் ஆடுவோம் அது ரொம்ப ஃபேமஸ் எங்கள் ஊரில் அந்தமாதிரி அதை வண்ட்டு ஒரு க்ரூப்பாக ஒரு பத்து இருபது பேர் கோலாட்டன்றது க்ரூப்பாக பத்து இருபது பேர் முப்பது பேர் கூட சேர்ந்துட்டு கோலாட்டம் குச்சிபுடி இந்தமாதிரி ஆடுவோம் இதான் கேம்ஸு